ஆ ஹலோ சார் சொல்லுங்கள் சார் ரெஸ்ட்டாரண்ட்லயா நம்ம ரெஸ்ட்டாரண்டில் வந்து இன்னக்கு சிக்கன் தந்தூரி நண்டு சூப்பு ஆமாம் சார் நண்டு சூப்பா ஒன் டொண்ட்டிதான் சார் நூற்றி இருபதுரூபாதான் சார் ம் ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் சார் ஃபுல் ஒரு பேக்கேஜ் தான் சார் ஃபேமிலி பேக் மாதிரி கொடுத்துடுவோம் சார் ரைஸு நண்டு சூப்பு அதே மாதிரி ஒரு கிரேவி இருக்கும் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் உங்களுக்கு எத்தனை மணிக்கு சார் வேணும் சரி சார் ஒரு ஆ ஒம்பது முப்பது மணி வரையும் லாஸ்ட்டாக இருக்கும் சார் ரெஸ்ட்டாரண்ட்டு ம் எத்தனி பேர் சார் வரிங்க ரெஸ்ட்டாரண்ட்டு சரி சார் ஆ சரி ஓகே